உண்மையாவே சொல்ல போனோம்னால் எனக்கு எழுதணும் நாவல்கள் எழுதணும் கதைகள் எழுதணுங்கிற ஆர்வம் வந்து சின்ன வயசிலருந்தே இருந்தது அதுவும் இல்லாமல் பார்த்தோம்னா எந்த மாதிரி ஜோனர் அப்படின்னு பார்த்தோம்னா ஒருத்தவரோட வாழ்ந்த கதைகளை வந்து உருக்கமாக எழுதுகிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் ஈவன் அது வந்து கதைகளாகட்டும் நாவல்களாகவும் எல்லாத்துக்கும் ஈடு இணையாக ஈடு இணை இல்லாத ஒரு விஷயோம் அது இப்போ நம்ம ஒரு ஓவியத்தை பார்க்குறோம்னா அது வந்து உணர்ச்சி பூர்வமாக நம்ம பார்த்தா மட்டும் தான் அதோடய ரசனை நம்மளுக்கு தெரியும் அதே மாதிரி தான் எழுது எழுதுகிறது கண்டிப்பாக ஏன்னா எதனால் அப்படினு கேட்டிங்கன்னால் ஒருத்தவரோட வாழ்க்கை கதையை நம்ம எழுதும் போது அவங்க பட்ட நல்லதாகட்டும் அவங்க கஷ்டப்பட்ட சூழ்நிலைகள் ஆகட்டும் அவங்க வாழ்ந்த சூழ்நிலைகளையும் எல்லாத்துக்குமே ஒரு எழுத்து பூர்வமாக ஒருத்தவங்களோட உணர்ச்சியை தொடுறளவுக்கு நம்மளால ஒரு எழுத்து வடிவில் எழுத முடியும் அந்த மாதிரி ஒரு எழுத்து பணி செய்யுறதில் எனக்கு ரொம்ப ஆர்வம் இருக்குது நாவல்கள் கதைகள் கவிதைகள் அதை எல்லாத்தையும் தாண்டி ஒருத்தவங்களோட ஆட்டோ பயோகிராஃபி எழுதுறங்கிறது ரொம்ப ஈசியான விஷயம் கிடையாதுனால ரொம்ப அதிகமான தேடல்கள் வேணும் அதே மாதிரி ஒருத்தவங்கள் ஒரு நம்ம எடுக்கிறோம் ஒரு கதைகளை நம்ம உருவாக்குனோம் அப்படினா அதை பற்றின நிறைய புரிதல் வேணும் தெளிவுகள் வேணும் தெளிவுகள் இல்லாமல் ஒருத்தவங்களை பற்றி நம்ம எழுத முடியாது நம்ம ஒருத்தவங்களை தப்பா எழுதுனா அத வந்து போர்ட்ரேட் பண்ணுறக்காக நிறைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதையும் தாண்டி நம்ம வந்து ஒரு கதை எழுதுகிறோம் ஒருத்தவங்களை பற்றி எழுதுகிறக்கான நிறைய ஆராய்ச்சிகள் பண்ண வேண்டியது இருக்குது அந்த மாதிரி கதைகளை ஆராய்ச்சி பண்ணி எனக்கு எழுத்து வடிவில் அது கொண்டு வரது எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷ்யம்